எல்லா எல்லா இதுலையும் எல்லாத்துலையும் ஒரு இந்த இன்சூரன்ஸ் வேணும் பேங்க் வேணும் அப்படினு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா அதேமாதிரி எனக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நானும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதததினால என்னோடய ஃபோன் நம்பரில் எல்லாமே இப்போ ஃபோன் நம்பர் ஆதார் கார்டில் கனெக்ட் ஆகிருக்கீங்களா அதுமா அந்த ஆதார் கார்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கறனால இப்போ வந்து எனக்கு வந்து என்ன எடுத்தாலும் ஏ ஃபோனுக்கு ஓ மெசேஜ் வரும் இதேமாரி அதேமாரி உங்கள் ஃபோனு உங்க ஃபோனுக்கு இந்தமாதிரி நாங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம் நமக்கு இந்தமாதிரி அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி நாங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்றோம் அப்படினு சொல்லி ஓடிபினு ஒன்று கேட்பாங்க அந்த ஓடிபியில் வந்து அந்த ஓடிபி வரும் ஓடிபியை வச்சு அவங்க எல்லாமே எடுத்துப்பாங்க அதேமாதிரிதான் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கும் அப்படிதான் ஆச்சு அவங்க ஓடிபி சொல்லி அவங்களேருந்து பேங்கில் இருந்த எல்லா அமௌண்ட்டுமே அவங்க எடுத்துகிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னால் அவங்க என்ன அமௌண்ட் போடுறாங்க இப்ப அவங்க அமௌண்ட்டுக்கு இப்போ அவங்க வந்து சம்பளமே அவங்க பேங்க் அக்கவுண்டுக்கு வருதுன்னால் அவங்க பேங்க் அக்கவுண்டில் இருந்த அவங்க சம்பளம் எடுக்க முடியாது அவங்களே சம்ம அந்த அமௌண்ட் எடுத்தாங்க இல்லையா அவங்க அவங்க வச்சு அவங்க எடுத்துக்கலாம் ஏனால் அந்த ஒரு ஓடிபி போதும் அந்த ஓடிபி வச்சு அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம் அதனாலதான் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க ஓடிபி எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க ஓடிபி இது பண்ணிணாலும் நீங்கள் குடுக்காதிங்க யார் ஓடிபி கேட்டாலும் தந்துடாதீங்க யாரும் இந்தமாதிரி இன்சூரன்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ்லிருந்து வர்றோம் அப்படி இப்படின்னு கேட்டாலும் நீங்ள்க தராதீங்க ஏனால் அதை வச்சு உங்களை எல்லாம் எல்லாம் இது பண்ணிடுவாங்க அவங்க எல்லாமே ஏ டு இஸட் எல்லாமே எடுத்துடுவாங்க அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமாதான் நீங்கள் இது பண்ணிக்கணும் ஏனால் இப்போ நீங்கள் ஒரு ஓடிபி வச்சு அவங்க எல்லாமே எடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டு இருந்தால் போதும் அதை வச்சு எல்லாமே அவங்க எடுத்துடுவாங்க ஏதனா பார்த்து பத்திரமா இருக்கணும் அதேமாதிரிதான் எனக்கு அந்தமாதிரி எனக்கும் அந்தமாதிரி ஆனதினாலதான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இதே நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அதே அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வாங்க ஏனால் யாரும் இந்தமாதிரி பணம் பணத்தினால ஏமாந்துடாதீங்க அப்படி பேங்க் இன்சூரன்ஸ்ன்னால் உங்களுது என்ன சொல்லுங்க நான் அடிச்சு பார்த்துட்டு நான் நேரில் வந்து பேசுகிறேன் ஃபோனில் பேசாதீங்க ஏனால் நீங்கள் ஃபோனில் பேசும் போது என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவாங்கன்னால் அது வந்து நீங்கள் இதுபண்ணி நாங்கள் உங்களுக்கு இந்தமாதிரி பேங்க் இன்சூரன்ஸ் தரேன் உங்கள் நம்பர் போடுங்க ஃபோனில் கான்டெக்ட் பண்ணுங்க இப்போல்லாம் ஆன்லைனில்தான அப்படினு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நான் ஏனால் அதை அது இது பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டுமே போயிடும் அப்படி அவங்க வந்து ஒரு உங்கள் ஓ நம்பரை வச்சு ஒரு ஓடிபி இந்தாம்மா ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் போச்சுங்களா எல்லாமே எல்லாமே எடுத்துடுவாங்க அவங்க அந்த ஒரு ஓடிபியினால எல்லாத்தையுமே எடுத்துட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் பார்த்து பத்திரமா இது பண்ணுங்க ஏனால் இப்போ நிறையா பேர் நிறையா பணம் காணாமப்போகுது பேங்க்லிருந்தே பணத்தை எடுத்துடறாங்க ஒரு ஓடிபியை வச்சு உங்கள் நம்பர் இப்போயெல்லாம் ஒரு நம்பர் இது பண்ணிணாலும் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வருது இல்லைங்களா அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா இது பண்ணுங்க